எங்கள் ஊர்ல மழை பெஞ்சதுனா மணல் வந்து தங்குங்க கரையோரம் நிற்கும் அதை வந்து எடுத்து கவர்மெண்ட் எடுத்து இது பண்ணிக்குவாங்க நம்மளும் ப்ரைவேட்லேயும் எடுப்பாங்க அப்புறம் வந்து எங்கள் ஊர் கொஞ்சம் மேட்டாங்காடுங்குறனால செம்மண்ணும் நிறையா கிடைக்கும் அதையும் எடுத்து செங்கல் சூளைக்கு அனுப்புவாங்க அப்புறம் வந்து தென்னை மரமெல்லாம் நிறைய இருக்குதுங்க தேங்காய் போடுவாங்கள் அங்கே தேங்காய் நாரை வச்சு இதுக்கு உரம் போடுவாங்க